சில இந்திய ஓவிய முறைகள் கலங்காரி தஞ்சாவூர் பெயிண்டிங் மது மதுபானி பெயிண்டிங் அழிந்து வருகின்றன அவற்றை பேணிக் காக்க வேண்டியுள்ளது அப்படிப்பட்டவை என்னென்னனு பார்த்தா இந்த முறைகள் வந்து ரொம்ப சிறப்பான முறைகள் இது வந்து சாதாரணமானவங்கள்லாம் செய்ய முடியாது அந்த இதை கற்றுக்கிட்டு நல்ல பிராக்டிஸ் ஆனவங்கதான் இதை செய்ய முடியும் இப்படிப்பட்ட நல்ல முறைகளை வந்து நம்ம வ வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இதை வந்து சாதாரணமாக ஓவியம் மாதிரியோ அது வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொல்லித்தராமல் இந்த முறைகளை சொல்லி இந்த முறைகள் இதை இந்த முறைகள் கலங்காரி முறைகள் இது தஞ்சாவூர் பெயிண்டிங் முறைகள் இது மதுபானி முறைகள் அப்படின்னு சொல்லிக் கொடுத்து பிள்ளைங்களை வந்து அதை முறைகளை கற்றுக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் வந்து ஓ இதில் இப்படிலாம் வகைகள் இருக்குன்னு பிள்ளைங்களும் தெரிஞ்சுக்குவாங்க வெறுமனே பெயிண்டிங் தான்னு நினைக்காம இதுலேயும் இவ்வளோ வகைகள் இருக்குது இதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்ன்னு சொல்லி பிள்ளைகள் ஆர்வமாக இருப்பாங்க அந்த ஆர்வமாக வர்ற அளவுக்கு நம்ம சொல்லித் தரணும் அந்த மா பிள்ளைகளுடைய மனதில் அதை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு அதுங்க கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்தோம்னா வரும் தலைமுறைகள் கற்றுக்குவாங்க அப்போ அது அழியாமல் பாதுகாக்கலாம் ஒன்று ரெண்டாவது இருக்கிற பொருளை பாதுகாக்கணும்ன்னு சொன்னோம்னால் இருக்கிறத வந்து மியூசியத்தில் வைக்கலாம் அது வச்சோம்னால் அங்கே வந்து நிறையா பாதுகாப்பான இடமா இருக்கும் மியூசியங்கிறது அதனால் அந்த இடத்துல வச்சு அது பாதுகாப்பு பண்ணலாம் இன்னோன்று அது அழியாமல் இருக்கிறதுக்கு சில இப்போ நிறையா புது மாதிரியான நவீன கண்டுப்பிடிப்புகள் இருக்குது அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அதாவது அழியாமல் இருக்கிறதுக்கு உடையாம இருக்கிறதுக்கு அதோடய தரம் கெட்டு போகாமல் இருக்க அப்படிலாம் நிறையா இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தி அதை நம்ம கெட்டுப்போகாமல் அல்லது உடையாம அல்லது அழிந்து போகாமல் இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு பண்ண முடியும்